எஸ்க்யூஸ் மீ சார் உள்ளே வரலாமா ஆ நான் டிசைனர் வந்துருக்கேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வர சொல்லிருந்தீங்க ஆ என்ன டிசைன் பார்த்துட்டீங்களா வீடு டிசைன் ஆமாம் ஆ ஓகே ஆ டிசைன்னு நியூ மாடல் ஏதாச்சும் காட்டுறட்டா பார்க்கறீங்களா ஆ இதமாரி இப்போ நியூ மாடல் டிசைன் இருக்கு ஆ இப்போ கே ஆ ஆமாம் இருக்கு ஆ இத மேரி நியூ மாடல் எங்கள்கிட்ட இருக்கு பார்த்து பண்ணிக்கலாம் அது ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே வந்துரும் அப்படி எல்லாமே எல்லாம் டிசைன் ப்ரோக்ராம் எல்லாமே பெஷாலிட்டியாக ரொம்ப இப்போ நியூ மாடல் எல்லா ஒர்க்கையும் பண்ணித் தந்துருவோம் நல்லா பளிச்சின்னு பத்து வருஷத்துக்கு கேரண்டி மாரி பண்ணித் தந்துடுறோம் ஆ டிஸ் ஆ டிசைன்லாம் பக்காவாக கரெக்டாக பண்ணித் தந்துருவோம் ஆ எல்லாத்தையும் பண்ணித் தந்துருவோம் ப்ரோ நல்லா செமையாக டிசைன் போட்டு தந்துருவோம் ஆ பத்து வருஷத்துக்கு கேரண்டி இருக்கு நம்மள்கிட்ட எல்லாம் நியூ மாடல் இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி டிசைன் பண்ணிருந்தேன் எப்படி இருந்துச்சு ஆ

ஆ ஓகே சார் இப்போ நல்லா பண்ணி டிசைனிங்கில வந்துருக்க நியூ மாடல் எல்லா டிசைனும் பண்ணி தந்துடுறோம் ஆ ஆமாம் சார் பிங்க் கலர் போட்டு ஆ ஓகே சார் ஆ அமௌண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆவும் சார் ஆனால் கேரண்டி நல்லா நல்ல குவாலிட்டியாக பண்ணி தந்துருவேன் சார் சரி சார் நீங்கள் ஏற்கனவே இங்கே பண்ணிருக்கீங்க ஓகே சார் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா பண்ணித் தருவேன் சார் நம்பள்கிட்ட எல்லாம் நல்லா தரமாக இருக்குங்க சார் டிசைன்லாம் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ தேங்க் யூ சார் ஆ